கோவிட் காலத்தில் டிஜிட்டல் கல்வி முறையானது மாணவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்போ மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சினா அப்போ அந்த நேரம் பிள்ளைங்க வந்து வெளியே எங்கேயும் போக வர முடியாததுனால் அவங்க கல்வியை வந்து வீட்லருந்தே படிச்சாங்க இப்போ இதே வந்து அவங்களால இப்போ கோவிட்டு அதை அந்த காரணத்துனால் அவங்களால ஒழுக்கமும் மற்ற நடவடிக்கைங்களில் இதனால அவங்களுக்கும் மாறுபாடா மாறுபாடாயிடுச்சு இது வந்து நேரடியாக ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கன்னா அந்த இது வந்து கரெட்டா வந்துருக்கும் இப்போ அது இல்லாததுனால் இப்போ ஆன்லைன் கிளாசுன்னும்போது அந்த பாடத்தை ஒரு சில பிள்ளைங்க கவனிக்கிற பிள்ளைங்க கவனிச்சாங்க கவனிக்காத பிள்ளைங்க வந்து கவனிக்கிறது இல்லை மைக் ஆஃப் பண்ணிட்டு அதுங் விளையாட அந்தமாரி கேம்ஸு பார்ட்சிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதில் பல நன்மைகளும் இருந்துச்சி பல தீமைகளும் இருந்தது